சவாரி வாம்மா ம் ஹலோ ஆ வாம்மா சவாரி வாம்மா ஏறும்மா ஏறும்மா எங்கேம்மா போணும் அப்படிங்களா ரெண்டாயிரம்தாம்மா ஏறும்மா டக்குன்னு என்னம்மா ஆயிருபான்றது நீ பத்து வருஷம் முன்னாடி வந்துருப்பேம்மா இப்போ என்ன காலக்கட்டம் ஆகுது அதுல்லாம உன்னை ஜம்முன்னு நான் கோயிலை சுற்றி கூட்டின்னு வர போகிறேன் ரெண்டாயிர ரூபா கொடுக்குறதுக்கு இப்படி யோசு யோசிக்கிறீயே நாளைக்கு சாமி உனக்கு அருள் கொடுத்தாருன்னா லட்ச லட்சமாக கொட்டும் அப்போ அதை எடுத்துகின்னு வந்து எங்கிட்டையா குடுப்பே இப்போ ரெண்டாயிரந்தானே கேட்குறேன் பெட்ரோல் வெலை தினம் தினம் ஏறுது நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் சாதா ஆட்டோக்காரங்கள் நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லு பார்க்கலாம் ரெண்டாயிர ரூபா கொடுத்துருமா நாங்கள் என்ன பண்ணுறது நாங்களும் எங்கள் வயிற்று பிழப்பை பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் வாம்மா போகலாம் ஏறும்மா ஏறும்மா ரெண்டாயிர ரூவாம்மா வாம்மா ம்மா சரி ஒரு ஆயிரத்தி ஏழ்நூற்றம்பது ரூவா கொடுத்துரும்மா ஆயிரத்தி ஏழ்நூற்றம்பது ரூவா கொடுத்துருங்க சரிம்மா ஆயிரத்தி ஏழு நூற்றம்பது ரூவா கொடுத்துரும்மா ஆயிரத்தி ஏழ்நூற்றம்பதே முடியாதும்மா ரொம்ப கம்மிம்மா இன்னும் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடும்மா நாங்கள் எப்போதும் இதுதாம்மா டைமு கிரிவலம் டைமில்தான் இந்தமாதிரி பல்க் ஆர்டரெலாம் கிடைக்கும் மற்றபடிலாம் ஐம்பது நூறுன்னுதான் ஓட்டிகின்னு இருப்போம் இந்த டைமில்தான் எங்களுக்கும் சவாரி நாங்கள் என்ன சும்மாவா கேட்குறோம் எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுமா பதினாறு கிலோமீட்டர்ம்மா ரைட்டுதாம்மா நான் பெட்ரோல் ஒன்றும் தண்ணியில் ஒட்டலையே பெட்ரோல்க்காரன் பெட்ரோல் போட்டால்தானம்மா காசு கொடுத்தாதானம்மா அவன் போடுவான் ஐய்யோ ஆயிரத்தைநூறா சரி வா அண்ணாமலையார் கூப்பிட்றாரு போய் வருவோம் சரி ஏறும்மா